நான் வீட்டுக்கு புறக்கடையில் தோட்டம் போட்டிருக்கோம் அந்த தோட்டம்னால் வா வாழைமரம் எலுமிச்ச மரம் எலுமிச்சம் செடி அப்புறம் பூச்செடிங்கள் ரோஜா செடி செம்பருத்தி செடியெல்லாம் வச்சிருக்கிறோம் அது காலையில் வீட்டிலேருந்து தண்ணி பைப்லேந்து வரும்போது அந்த தண்ணிகளை அந்த செடிகளுக்கு பாய்ச்சி வளத்துகிறோம் அப்புறம் பக்கத்திலையே துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல்லை போட்டு வச்சுக்கிறோம் அதில் துணி துவச்சோம்னா அந்த துணியினுடைய தப்பி இது பண்ணுற அலசுற தண்ணியெல்லாம் அதுக்கு விட்டு வாழமரம் ரோஜா செடிக்கு அந்த எலுமிச்சம் மா செடிகளுக்கு கருவேப்பில்லை செடியெல்லாம் இருக்குது அதுங்களுக்கெல்லாம் பாய்ச்சுனோம்னால் அது வந்து செடிகள் நல்லா வளர்ந்து பெருசாகி இதாயிக்கிது